எனக்கு நிறையா லட்சியம் உள்ளது ஏன்னால் நம்மளுடைய பெண்கள் வந்து இந்த சமூகத்திலேயும் இவ்வளோ படிச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க ஆனால் அந்த காலத்துலெலாம் அப்படி இல்லை ஏன்னால் மக்களெலாம் அந்த காலத்தெல்லாம் படிக்க வைக்கலை பேரன்ட்ஸ்யெலாம் ஏன்னால் அந்த காலத்துலெலாம் படிக்கக்கூடாது பெண்களெலாம் இப்படி தான் இருக்கணும் ஒரு பருவமடைந்து வயது வந்துருச்சுனா அவங்கள வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துர்ணும் அதுக்கப்புறம் அவங்க படிக்கவெலாம் கூடாது அப்படின் சொல்லிட்டு அடிமைத்தனமாக வெச்சுருந்தாங்க ஆனால் இந்த காலத்தில் அப்படிலாம் இல்லை பெண்கள் வந்து விருப்பம் உள்ளவங்க படிக்கலாம் அப்படின்னு அதனால் சொல்லிட்டு நிறையா பேர் படிக்கிறாங்க ஒரு எண்பது பேர்சென்ட்டேஜாவது பெண்களை வந்து படிக்கிறாங்க ஒரு இருபது பேர்சென்டேஜ் மட்டும் தான் பெண்களை வந்து இன்னும் அடிமைத்தனமா வெச்சுக்கிறாங்க என்னுடைய ஆசை என்ன அப்படின்னா என்னுடைய ஆசை வந்து ஐஏஎஸ் ஆகணும்ன் தான் என்னுடைய விருப்பம் ஏன்னால் மக்களுக்கெலாம் வந்து நல்ல ஒரு சேவை பண்ணணும் அப்படின்னு ஏன்னால் நம்மளுடைய நாடு வந்து இன்னும் நம்ம நல்லா வெச்சுக்கணும் அப்படின் சொல்லிவிட்டு ஏன்னால் நம்மளுடைய நாடு வந்து பெண்களை வந்து இன்னும் கொஞ்சம் அடிமட்டமாக தான் வெச்சுருக்காங்க நான் ஐஏஎஸ் ஆனதுக்கப்புறம் பெண்களுக்கு வந்து ஆண்களை போலவே எல்லா இதுவும் இல்லை பெண்களை வந்து அடித் அடிமைத்தனமாக வெச்சுக்கக்கூடாதுனு என்னுடைய இது அதனால நான் வந்து என்னுடைய எயிம் வந்து ஐஏஎஸ் தான் நான் படிக்கணும் படிச்சு எல்லாேருக்குமே நல்ல ஒரு உதவி செய்வேன் பெண்கள் வந்து தைரியமாக இருக்கணும் என்ன ஒரு இதுவாக இருந்தாலும் நல்ல ஒரு போல்டாக ஃபேஸ் பண்ணணும் யாரையுமே வந்து அடிமட்டமாக நெனைக் நினைக்கவேக்கூடாது எல்லாேருமே போல்டாக இருக்கணும் எல்லாேருமே படிக்கணும் அவங்களுங்க் அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை படிக்க வைக்கணும் அது எவ்வளோ மக்கள் இ இப்பேயும் படிக்க ஐய இது இல்லாமல் இருக்காங்க அதாவது எப்படின்னா பணம் உதவி இல்லாமல் இருக்காங்க அதனால்க்கூட சில பேர் படிக்காமல் இருக்காங்க அதெலாம் இல்லாமல் நல்லா படிக்கணும் நான் வந்து ஐஏஎஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாமே ஃப்ரீயாக இது பண்ணலானு இருக்கேன் ஏன்னால் எவ்வளோ மக்கள் வந்து ஏழைகளாக இருக்காங்க அவங்களுக்கு காசுன்னு ஒன்று வ தடையே வ தடைன்னு வந்துடக்கூடாது எதுவாக இருந்தாலுமே இலவசமாகவே படி படிக்கணும் இப்போ இலவசமாக இருக்குது இல்லைன் சொல்லலை இருந்தாலும் அந்த பெண்களை வந்து அடிமட்டமாக தான் வெச்சுக்கிறாங்க யாருமே அவங்களோடைய விருப்பத்தக்க மாதிரி யாருமே வெச்சுக்கில நான் வந்து ஐஏஎஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாமே மக்களுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நான் செய்வேன் கரெக்டாக இருந்தால் நான் கண்டிப்பாக அவங்களுக்கு நான் செஞ்சுக் கொடுப்பேன் இது தான் என்னுடைய லட்சியம் எதாவது வந்து அவங்க வந்து என்கிட்டே இப்போ வந்து இப்போ எம்எல்டியவே எம்எல்ஏ அவங்கள்ட்ட போகிறாங்க அப்படின்னா இப்போ எப்படி சொல்கிறதுனா காசு வாங்கிட்டு தப்பாகவே ரைட்டாகவே இருந்தாலும் தப்பாக தான் இது பண்ணுறாங்க அது மாதிரிலாம் நான் பண்ணாமல் எது கரெக்டானதோ அதை மட்டும் தான் நான் செய்வேன் காசைலாம் யார்கிட்டேயுமே நான் வாங்க மாட்டேன் நல்ல ஒரு முறையில் படிச்சு எல்லாேருக்குமே நல்ல ஒரு உதவி செய்யணுன் தான் என்னுடைய ஆசை அதே மாதிரி எவ்வளோவோ மக்கள் வந்து காசு இல்லாமல் ஏழ்மையாக இருக்கலாம் அவங்களுக்கு நான் உதவி செய்வேன் என்னுடைய லட்சியம் வந்து ஐஏஎஸ் ஆகி மக்களுக்கு வந்து உதவி செய்யணுனு தான் என்னுடைய ஆசை